மொத்தமாக சுகாதாரத்துறையிலேயே நடக்கிற ஊழலைப் பற்றி தெரிகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆளு இல்லைங்க ஏதோ நாம் வாழ்கிற ஒரு ஊரில் இந்தக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா பார்த்தீங்கன்னா நல்ல தரமான மருந்து மாத்திரைங்க தாங்க இருக்கு அந்த டாக்டருங்கல்லாம் அந்த வசதி இல்லாதவங்கதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அவங்க ஒரு பொருட்டாக கூட பார்க்க மாட்டாங்க நில் நில் வரேன் வரேன் அப்படிம்பாங்க இந்தாம்மா ஒரு மாத்திரன்னுவாங்க அது அது ஆனால் குவாலிட்டியான மாத்திர தாங்க ஒரு பாத்தீங்கன்னா காய்ச்சல் எல்லா வலிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாராசிட்டமால்னு ஒன்று தருவாங்க அது நல்லாதான் இருக்குது ஆனால் அதையே வந்து அவங்க ஒரு நேரம் ஒரு திடீர்னு ஒரு ஆக்ஸிடெண்டு அப்படின்னு போனாங்கன்னா டக்குன்னு அந்த முதலுதவி செய்ய மாட்டாங்க ஒரு டெலிவெரிக்கே போனாலும் அவங்க அப்படிதான் நடந்துக்கிறாங்க நான் நிறைய பாதிக்கப்பட்டுருக்கிறேங்க ஒரு நாள் காலையிலேயே நெஞ்சு வலிக்கிறமாதிரி இருந்துச்சுன்னு போனேங்க போனாக்கா வேற எங்கேயும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலு இல்லேங்க அதுதான் இருந்துச்சு போனாக்கா என்ன பண்ணுது எங்கே வலிக்குது ஒரு கேர்லஸ்ஸான ஒரு கேள்விங்க அவங்க கேள்வி கேட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டு பண்றதெல்லாம் ரொம்ப தப்பான முறையில் தாங்க இருக்கு ஆனால் நல்லா அந்த மெடிசனெல்லாம் எடுத்துப் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலுக்கு கொடுத்துர்றாங்க அவங்க ஏதோ வர்ற பேஷண்ட்டுக்கு சும்மா அப்படி பார்த்து அனுப்ச்சிவிட்றாங்க அதெல்லாம் நெனைச்சா கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது இதுக்கெல்லாம் நாம் என்னங்க பண்ண முடியும் பாதிக்கப்பட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது பாதிக்கப்படலைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது